ஹலோ அப்துல்லா ஃபோட்டோகிராஃபர் தானே ஒரு மேரேஜ் ஒன்னு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் இது இடம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது மேரேஜுக்கு முன்னாடி இப்போ மொதல் நாள் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டெலாம் பண்ணணும் பண்ணி தரலாமா கை எந்த மாதிரி பண்ணுவீங்க உங்கள்கிட்ட அந்தளவுக்கு குவாலிட்டியான பிக்சர்ஸ் எடுக்கணும் ப்ரீ வெட்டிங் ஷூட்டே டிசைன் டிசைனிங்கெலாம் பா பக்காவாக பண்ணித்தரலாமில ஆ ஓகே ஓகே சார் அதுக்குள்ளே பேமெண்ட்லாம் எப்படி மெத்தேர்டு பேமெண்ட் மெத்தேர்ட்யெலாம் எப்படி சார் ஆ ஃப்ரேமெலாம் கொஞ்சம் குவாலிட்டியாக போடலாம்ல அந்தளவுக்கு உங்கள்கிட்ட சென்ஸார் அந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல ஆ ஆ ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்து பக்காவாக பண்ணிக் கொடுத்துருங்க மொதல் நாள் ஆ ஏழு மணி போல் வரணும் மொதல் நாளே சாயந்திரம் அதாவது ஈவினிங்கு ஆமாம் ஆ இது டியூஸ்டே ஆ ஆமாம் ஆ இது மாரி பண்ணலாம் பண்ணித் தரலாமில ஆ ஓகே சார் ஆ அந்தளவுக்கு குவாலிட்டியாக உங்கள்கிட்ட இருக்குமில நம்பலாமில உங்களை ஓகே ஓகே சார் அடி ஆ ஓகே அந்தளவுக்கு பிரிண்ட்டுனால் பக்காவாக போட்டு கொடுத்துருங்க பேமெண்ட் மெத்தேர்டு பேசிக்கலாம் ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ ஆ ஓகே சார் தேங்க்யூ சார்